நாங்கள் வந்து ஆடு ஆடு மாடு வளர்க்குறோம் அந்த ஆடு மாடு நாய்க்கு இருந்தாலும் கோழியா இருந்தாலும் நாங்கள் வந்து எதாவது உடம்பு சரில்லன்னா நாங்கள் கால்நடை மருத்துவரை தான் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம் அவங்க வந்து அதுக்குரிய மெடிசன் கொடுப்பாங்க அது அப்புறம் சரியாயிடும் நாங்கள் நாங்கள் எது வளர்த்தாலுமே சரி கால்நடை மருத்துவரை தான் அணுகுவோம் நாங்கள் வந்து மாடுலாம் மாட்டுக்கெல்லாம் நல்ல சேஃப்ட்டியாக தரை மண்ணுத் தரையாக் இருந்தாலும் நாங்கள் சுத்தமாக வைச்சுருப்போம் மாடுகள் தண்ணி இந்தத் தொட்டியெலாம் போடும் போது நல்லா தீவனமெலாம் போடும் போது ஏதாவது விஷப் பூச்சிகள் உழுந்துருண்ட்டு நல்லா மூடியெலாம் வைச்சுருப்போம் அது நல்ல பாதுகாப்பாக வைச்சுருப்போம் நாங்க ஆடுக்கா இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் நாங்கள் சு இடத்தலாம் சுத்தமாக வைச்சுருப்போம் அந்த கவர்மெண்ட்லேருந்து சொல்லுவாங்க அந்த கவுர்மெண்டில் லோன் போடும் போது அந்த சிகுல் போட்ட ஆடெலாம் மாடெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க வருவாங்க நாங்கள் பத்திரமா வைச்சுருக்கோமா இல்லை விற்றுப்புட்டமா இல்லை பத்திரமா வைச்சுருக்கமா சுத்தமாக வைச்சுருக்கமா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவாங்க கவுர்மெண்ட்லேருந்து அதெல்லாம் நாங்க அவுங்க நாங்க பத்தரமா வெச்சிருக்கோன்னு சொல்லுவோம் மற்றபடி எந்த மாடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கறதாலும் இடத்தலாம் நாங்கள் சுத்தமாக வைச்சுருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைல்ல எந்த கால்நடைகளுக்கும் எந்த உடம்பு சரில்லனாலும் நாங்கள் கால்நடை மருத்துவர் மூலம் தான் நாங்கள் அணுகி மாத்தரை மருந்து கொடுத்து நாங்கள் வைச்சுருப்போம் அப்